ஹலோ சார் சார் நான் வந்துவிட்டு ராம்குமார் பேசுகிறேன் சார் நான் எனக்கு நீடாமங்கலம் தான் சார் நீடாமங்கலத்துலேருந்து பேசுகிறேன் நான் பிஎஸ்சி முடித்திருக்கேன் சார் எனக்கு இங்கே ஒரு பக்கத்திலேயே ஒரு கம்பெனியில் சேர்ந்திருக்கேன் அதுக்கு ரெக்கமண்ட் பண்ணி சொல்ல சொல்கிறாங்க சார் உங்கள் கையெழுத்தோடு வேணும்ங்கிறாங்க பிஎஸ்சி முடித்தேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் சார் முடித்தேன் நான் இங்கே மண்ணமந்தலில் படித்தேன் சார் இங்கே கொல்லுமாங்குடி டிசியில் சார் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் நீங்களே உங்களை வர சொல்லியிருக்காங்க சார் ரெக்கமண்ட் பண்ணுறதுக்கு யாராவது பெரிய ஆளை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க சார் வாங்கிக்கிறேன் சார் வாங்கிக்கிறேன் சார் ஆ ஓகே சார் சரிங்க சார் சரிங்க சார் சார் சரிங்க சார் கஷ்டப்பட்ற குடும்பம் சார் அதனால தான் சார் படிக்க முடில பிஎஸ்சியோடு நிறுத்திக்கிட்டேன் கண்டிப்பா சார் அதுக்காக தான் சார் உங்களை நம்பி ரெக்கமண்ட் பண்ணுறதுக்காக கால் பண்ணேன் சார் சரிங்க சார் சரிங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஆ வைக்கிறேன் சார்